ஹலோ கிருபா ஸ்டுடியோவா இது வந்து ஆல்வார்லேயிந்து பேசுகிறோம் பார்த்துக்கங்க உங்கள் ஸோ இன்னே ஒரு மேரேஜ் பார்த்துக்கங்க தம்பிக்கு அதனால் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் நிச்சயதார்த்தம் மதன் அது வந்து இந்த ஊர்தான் இந்த ஊர்தான் ஆனால் நீங்கள் வந்து நிச்சயதார்த்தம் வந்து முத நாள் நைட்டு வச்சிருக்கோம் அதனால வந்து நீங்கள் நைட்டு ஒரு ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணி வர நீங்கள் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கணும் அப்புறம் வந்து மறுநாள் வந்து மேரேஜ் பார்த்துக்கங்க மேரேஜ்ல வந்து கோயில்ல ஃபுல்லாமே எடுக்கணும் காலையிலே ஒரு எட்டு மணியிலேருந்து எடுக்கணும் வச்சிக்கோங்களேன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பன்னெண்ட்ரை வர எடுக்கணும் கிறிஸ்டின் கல்யாணம் தான் சரிங்களா அதனால பக்கத்திலே மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் இப் இப்போ வரவங்களை ஃபுல்லாக எடுக்கணும் மதியம் வந்து சரிங்களா அதனால வந்து எவ்வளோ காஸ் ஆகும் எத்தனை ரோல் ஓடும் நீங்கள் ரோல வந்து இப்போ எடுத்துக்கொங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எவ்வளோ ஃபோட்டோ வேணுங்கிறதை நாங்கள் வந்து சொல்லிக்கிருவோம் சரிங்களா நீங்கள் எடுத் ஆ ஆ ஆ சரி சரி சரி சரி ஆ ஆ நாங்க ம் அங்க ம் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக அந்த முக்கியமானவங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம் அந்த இடத்துல அதெலாம் வந்து நல்லா க்ளீயராக அழகா எடுத்துருங்க சரிங்களா ஆமாம் அப்பெல்லாம் எடுக்கணும் இந்த சின்ன பிள்ளையள் ஆசைப்படுத மாதிரி நம்ம வந்து போட்டிங்ல அப்படிலாம் வந்து நிறைய வெளியில போய்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க அதுக்கு நாங்கள் காஸ் எவ்வளோவோ ஆனால் நீங்கள் நல்ல முறைல எடுத்துத்தரணும் காசு எவ்வளோவோ நாங்கள் அதை தந்துருவோம் அட்வான்ஸ்ஸு அட்வான்ஸ்ஸு எதுவும் நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிக்கொங்க அட்வான்ஸ்னாலும் வாங்கிக்கொங்க ஆனால் எங்களுக்கு நல்ல ஆ சரி சரி ஆ ஐயாயரூபா தந்துருவோம் நீங்கள் வந்து அது ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் மேரேஜ் முடிஞ்சோடன்ன வாரோம் பாத்துக்கோங்க வந்து எங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து ஆல்பம் போட்டு தந்திருங்க சரிங்களா ஆ ஆ சரி சரி எங்களுக்கு வந்து ஆ ஆ ஆ சரி சரி ம் ம் ம் ஆ சரி சரி சரி நான் வந்து நாங்கள் சொல்கிறோம் பார்த்துக்கங்க அதேமாதிரி நீங்கள் வந்து இப்போ உள்ள மாடல்ல வந்து ஆல்பம்லாம் வந்து அழகா போட்டுத்தாங்க ஏன்னா இதெலாம் வந்து பாரம்பரியமாக பார்க்கக்கூடிறது அதனால வந்து நல்லா க்ளியராக அழகா போட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ சரி சரி

ஆ சேரி ம் ஆ சேரி சேரி சேரி சரி ஆ சரி ஓகே சரி ஓகே நாங்கள் வந்து நாளைக்கு அட்வான்ஸ் தந்துருவோம் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் ஃபோன் நம்பரு ஏன்கிட்ட இருக்குது பார்த்துக்கங்க நாங்கள் வந்து உங்கள் கடையை தேடி வந்து நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம் சரிங்களா ஓகேவா ஆ சேரி ஆ சேரி ஆ